முதல்ல நாகப்பட்டினம் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலம் நாகப்பட்டினத்துல உள்ள முக்கிய சுற்றுச்சூழல் சவால்களில் ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல காற்று மாசை தான் சொல்லணும் காற்று மாசுங்கிறது இப்ப அங்கே அந்த மாவட்டத்தில் கடல் பகுதி தான் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதுனால அங்கே வர்ற காற்று வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப உப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அங்கே மக்கள் நடமாட்டம் வந்து ரொம்ப அதிகம் அதிகமாக வெளியே போயிட்டு அதிகமாக வெளியே நடமாடிக்கிட்டே இருப்பாங்க அதுவும் வண்டிகள் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக போயிகிட்டே இருக்கும் ஸோ அந்த வண்டியில் இருந்து வர்ற அந்த பொகை வந்து காற்றுல கலந்து ரொம்ப மாசை ஏற்படுத்தும் அடுத்து பார்த்தோம்னா தண்ணி தண்ணி போதுமான போதுமான அளவு வந்து அங்கே இருக்காது கொஞ்சம் தட்டுப்பாடாக அதிகமாக தான் இருக்கும் கடல் இருந்தாலும் குடிக்கிற தண்ணியில் தட்டுப்பாடுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அங்கே இப்போது அங்கே இருக்கிற ரோடெல்லாம் நெடுஞ்சாலையாக மாற்றிட்டு வர்றதுனால் அதிகமாக அங்கே காடுகள்லாம் வந்து அழிக்கப்படுது இப்போ நாகப்பட்டினம்றது ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமாக இருக்குறதுனால் அங்கே ரோடு புதுசாக போட ஆரம்மிக்கிறாங்க இப்போ அந்த இடத்தில் போடுகிற ரோடு போடுகிறதுக்காக அங்கே இருக்க காடுகள்லாம் வந்து அழிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே குப்பைகளும் வந்து அதிகமாக போடுகிறாங்க இப்போ அந்த குப்பைகளை வந்து அடிக்கடி சுத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஆனால் அங்கே சுத்தம் செய்கிறது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் சுகாதாரத்துறை வந்து அதை அதிகமாக ஆளுங்களை சேர்த்து அடிக்கடி சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதை தான் அந்த துறை வந்து மாற்றிக்கணும்னு ஆசைப்படுறேன் அங்கே அதிகமாக ஆளுங்களை சேர்த்து அடிக்கடி அதை சுத்தமாக வச்சுக்கணும் அந்த ஊரில் சுத்தம் அப்படின்றது வந்துருச்சின்னால் அந்த ஊர் வந்து சுற்றுலாத்தலத்தில் அடித்துக்கிறதுக்கு ஆளே கிடையாது